நாங்கள் வந்து எப்பவுமே நாங்கள் காலம் காலமாக மல்லிகைப்பூ செடிதான் வைக்கிவோங்க முல்லைப்பூ செடி வைக்கிவோங்க ஏன்னால் அது தினமும் அறுத்து கொடுத்து நாலு கிலோ அஞ்சு கிலோ வருது அது அன்னாடம் காசு இப்போ நாலு கிலோன்னா கூட கிலோ நானூறு முன்னூறு விற்றா கூட எப்படியும் காசுக்கிது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விற்றா கூட கனகாம்பரம் எப்பேயான சீசனுக்குதான் விற்குவோங்க ஏன்னால் அது ரொம்ப கஷ்டம் அறுக்கிறது பழம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் தோட்டம் எங்களுது எல்லாமே குத்திகைக்கு போடுவதுதான் போட்டுகிட்டு ஏதும் வீட்டுக்கு சாப்பிறதுக்கு மாங்காய் பழம் கொடுக்குவாங்க பிள்ளிங்களுக்கு மாங்கா இது பலாமரம் இருக்குது எங்களுதே அது பலாப்பழம் வந்து எங்கள் பிள்ளிங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு இதுங்க இன்னும் விற்குற மாதிரின்னா மாம்பழம்தான் விற்குற மாதிரி இருக்குது மற்ற ஏதும் நாங்கள் விற்கிறது இல்லை நாங்கள் வெச்சுனுருக்கிறது எப்பேயுமே மல்லிகைப்பூ செடிதான் ஆனால் அது தினம் காசு பார்க்கலாம் அப்படின்ட்டு அன்னாட செலவுக்காகுது எங்கள் வீட்டுல அறுக்கிறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்ட்டு மல்லிகைப்பூ செடிதான் வெச்சுனுருக்குறோங்க